ரன்னிங் கிளப் சேர்ந்து ஓடுனதில்ல ஆனால் ஸ்கூலில் வந்து குழுவோட ஓடியிருக்கோம் ரன்னிங்கு ரேசு இந்த க்ளாஸ்வைசு இப்போ அறுபது பேரு இருக்கோம்னால் அறுபது பேருக்கு ரன்னிங் ரேசு வைப்பாங்க ரிலே வைப்பாங்க அந்த மாரி ரன்னிங் ஓடியிருந்துருக்கேன் அப்புறம் ரிலே ஓடியிருக்கேன் ரிலே ஓடுகிறப்ப வந்து ஃபோர் இன்டு ஃபோர் ஹன்ட்ரட்னு வச்சு வைப்பாங்க அப்படின்னா நாலு பேரு நாங்கள் இருப்போம் எங்கள் டீமில் அதே மாரி ஒரு அஞ்சு டீம் இருக்கும் நாலு நாலு பேராக அது நாலு நாலு பேர் இருப்போம் ஒவ்வொருத்தரும் நா நானூறு மீட்ரு ஓடணும் நானூறு மீட்ரு அந்த க்ரௌண்டை சுற்றி வந்து இன்னொருத்தர்கிட்ட குடுக்கணும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவரும் அதே மாரி நானூறு மீட்ரு வந் கொடுத்து இன்னொருட்ட கொடுக்குணும் அந்த மாரி கொடுக்குணும் அந்த மாரி ஓடியிருக்கோம் இந்த எங்களோடய அனுபவம் எப்படி இருக்கும்ன்னால் இந்த அனுபவம் வந்து வெற்றியை நோக்கித்தான் எப்பொழுதுமே இருக்கும் இப்போ ஓடுறோம்னா நம்ம கால் தடுக்கிடக்கூடாது அப்படின் நினச்சிட்டு ஓடுவோம் நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடுவோம்